சார் வணக்கம் சார் நான் க்ரீன் பார்க் ஸ்கூல் முதல்வர் பேசுகிறேன் சார் அருணோட பேரண்ட்டா சார் இல்லை நான் உங்கள் பையன் ஒழுங்காவே காலேஜ் வர்றதில்லை ரெகுலரா லேட்டாக வர்றாப்புல என்னென்னு கேட்டால் பஸ்ஸு லேட்டுன்னு சொல்கிறாங்க ஆ அவனோட நடவடிக்கையும் சரியில்லை வகுப்பாசிரியர் சொல்கிறதையும் கேட்குறதில்ல சக மாணவர்களோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் இப்போது முன்னாடி நடந்த ஆ உங்களை பற்றி எனக்கு தெரியும் சார் நான் அதனாலதான் உங்கள் பையன் கெட்டு போயிடக் கூடாதுங்கிறதுக்குக்காக நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கால் பண்ணுறேன்

ஆ ஆ ஓகே சார் நான் பண்ணிக்கிறேன் சார் ரெகுலராக அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கள் சார் அவனோட படிக்கிற பையனுங்க அதனால் அவனோட நடவடிக்கையும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வந்தீங்கன்னால் நல்லா இருக்கும்

ஆ முன்னாடி நடந்த எக்ஸாம்லையும் மார்க் குறைச்சு வாங்கிருக்கான் ஒரு வீட்டில ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்க வச்சீங்கன்னால் ஒரு நல்ல மார்க் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் ஆ சார் ரெகு ஒரு வாரத்துக்கு நீங்கள் அவனை ரெகுலராக கொண்டாந்து விட்டு வந்தீங்கன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா பஸ்ஸு லேட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆ ஓகே ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்